வணக்கம் சார் அந்த நுகர்வோர் குறைதீர் மன்றம் சொல்லி ஏற்கனவே கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்து பத்தொன்பதுக்கு முன்னதாக தான் இப்படி இருந்தது நம்முடைய தமிழ்நாடு அரசானது ரெண்டாயிரத்து பத்தொன்போதுக்கு பிறகாக திருத்தம் செய்யப்பட்ட ஒரு சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த நுகர்வோர் நீதிமன்றம் அந்த நுகர்வோர் குறைதீர் மன்றம் என்பது வந்து குறைதீர் ஆணையமாக மாற்றுறாங்க பேரளவில் பேரளவில் மட்டும் இல்லாமல் தொகையின் நிர்ணயம் பண்ணக்கூடிய எல்லை அளவும் மாற்றுறாங்க ஏற்கனவே வந்து இருபது லட்சத்திற்கு உட்பட்டதுதான் வந்து ஒரு மாவட்டத்துனுடைய குறைதீர் மன்றமாக இருந்தபோது வந்து அந்த எல்லையாக இருந்தது இப்போது ஆணையமாக பெயர் மாற்றியும் அந்த விவரத்தில் வந்து ஒரு கோடி ரூபாக்களவுளான அந்த நுகர்வோர் சச்சரவுகள் சண்டைகள் புகார்கள் எல்லாமே வந்து அன்னிக்கு நமக்கு இன்னிக்கு கொண்டு போக முடியும் ஒரு கோடி ரூபாய்க்கு அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து மாநில அளவில் இருக்கக்கூடிய குறைதீர் ஆணையங்களில் கொண்டு செல்லவும் அதிலே வந்து பத்து கோடி ரூபாய்க்கு மிகாமல் இருக்கக்கூடிய அந்த வழக்குகளை தேசிய குறைதீர் ஆணையத்திற்கும் கொண்டு போக முடியும் குறிப்பாக இந்த எப் இனங்கள்ல மேற்வ இந்த எல்லை நிர்ணயங்களில் இருக்கக்கூடிய அந்த புகார்கள் அல்ல சர்ச்சரவுகள்ல சண்டைகளில் நுகர்வோருக்கான இழப்பீடுகள வாங்கிறத்துக்கு வந்து இன்னிக்கு மின்னணு வாயிலாகவும் வழக்குகளை பதிவு செய்ய முடியும் அப்படி வழக்கு செய்ய பதிவு செய்வதற்கு முன்னதாக இந்த ஆணையங்கள் ஒரு சிறிய சமரசமாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு முறையை கையாள்கிறாங்க சமரசம்ன் சொல்லும்போது இருதரப்பினருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சினைகளில் எதிர்பார்ப்புள்ள அந்த நெழல நிறைவான அந்த விஷயங்கள பேசி அந்த பிரச்சினையே அங்கியே ஒரே ஒரு கட்டத்தில் முடிக்கக்கூடிய அந்த அளவானது தான் சமரசம் என்று சொல்லக்கூடியது அந்த சமரசத்தின்னுடைய சமரசத்தில் வந்து அவங்க இருவரும் ஒத்துழைப்பு இல்லாமல் அவர் எதிர்முனையாகவே இருப்பார்களானால் அவர்களுக்காக அந்த வழக்கெண் கொடுக்கப்பட்டு இந்த நீதி மன்றத்தில் அதாவது அந்த குறைதீர் ஆணையத்தில் அது வழக்காக தொடரப்பட்டு அந்த வழக்கு முறையாக சட்டத்தின் கீழாக வந்து கொண்ட விதிகளின் அடிப்படையில் அவ ஆய்வு செய்யப்பட்டு அந்த நுகர்வோர்க்கான இழப்பீடு அல்லது நிவாரணம் வந்து கிடக்கறத்துக்கு வழிவகை செய்கிறாங்க பெரும்பாலும் வந்து இன்னிக்கு நாட்களில் வந்து இதைப் போல் ஆணையங்களுக்கு வந்து வழக்குகள் மிகவும் கோடிக்கணக்கில் தேங்கக்கூடிய அளவு இருந்தாலும் இன்னிக்கு அரசானது தினந்தோறும் குறிப்பாக வாரத்துனுடைய ஐந்து நாட்கள்லேயும் அந்த ஆணையம் செயல்படக்கூடிய அளவில் எல்லா மாவட்டங்கள்லேயும் அந்த குறைதீர் ஆணையத்தினுடைய தலைவரும் உறுப்பினரும் நியக்கம்ப நியமிக்கோம் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படி நியமனம் பண்ணதுனால் அந்த வழக்கார்களை வழக்குகள் வந்து உடனுடையாக களையப்பட்டு அல்லது நிவாரணம் பெறப்பட்டு அந்த வழக்கு சமரசம் செய்யப்பட்டோ அந்த வழக்கு முடிவுக்காணுது இது மிகப்பெரிய ஒரு வரவேற்க கூடிய ஒரு விஷயம் அதேப்போல் நுகர்வோருக்கான அந்த சச்சரவுகளும் வழக்குகளும் மென்மேலும் ஒரு சிறு கிராமம் வரைக்கும் சென்றடையக் கூடிய ஒரு பயனுள்ள ஒரு கருவியாக மாற்றணும் அப்படின்ற ஒரு வகையில நான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன் நன்றி